என்னோடய ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயதா இருக்கும் போதே வந்துட்டு ஸ்கூல் போக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லெலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வீட்டிலேர்ந்து அனுப்புவாங்க வேனில் தான் போவேன் சின்ன வயசில் அப்போலாம் வந்துட்டு எனக்கு ஏன்டா ஸ்கூல் போகிறோம் அப்படிலாம் வந்துட்டு தோணும் சின்ன வயசா இருக்கும் போது வேனில் தான் ஸ்கூல் போவேன் நானும் என் அண்ணனும் போவோம் அப்போது வந்துட்டு அம்மா வந்துட்டு கிளம்பி வா வா ஸ்கூல் போ போன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க காலையில் செவென் ஓ க்ளாக்கெலாம் வந்துட்டு வேன் வந்துடும் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு கிளம்புறதுக்கு வந்துட்டு மைண்டு இருக்கவே இருக்காது சுத்தமாக ரொம்ப கடுப்பாயிருக்கும் ஏன்டா ஸ்கூல் போகிறோம் ஏன்டா ஸ்கூல் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்போலாம் அதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒன் டு ஃபைவ் வரைக்குமே வேனில் தான் போனேன் நான் அப்போ ரொம்ப ஓகேவாக போச்சு அப்புறம் அந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன் அது வந்து ஃபிஃப்த்தோடு ஓவரு ப்ரைமெரி இதுதான் வந்து அது முடிச்சவொடன்னே வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு விட்டுட்டுப் போக மனதே வர்லை அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு ஒரே மேம் தான் இருப்பாங்க ஏனால் அது வந்து ரொம்ப சின்ன ஸ்கூல் இல்லையா அதனாலே அப்போது நான் சிக்ஸ்த்து போனப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரியும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு மேம் இருப்பாங்கன்னே அது வரைக்கும் எனக்குத் தெரியாது அப்போ போனப்போ எனக்கு செமை ஷாக்கிங்காக இருந்துச்சு இது ஒரு சப் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு மேம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்காக வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து ஸ்டார்டிங்கில் க்ளாஸே ஒன்றுமே புரியாது ஒரு ஒரு ஹவருக்கும் ஒரு ஒரு மேம் வருவாங்க ஒன்று ஒன்று பண்ணுவாங்க என்னடா க்ளாஸ் இது அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டிருக்கும் சிக்ஸ்த்து கா சிக்ஸ்த்து வந்துட்டு கம்ப்ளீட்டே பண்ணிவிட்டேன் அப்போது எனக்கு பெரிசா சிக்ஸ்த்து போனதே ஒன்றும் தெர்லை ஆனால் கடுப்பாக போச்சு அதுவும் இல்லாமல் நியூ ஸ்கூல் வேறு இல்லையா அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு செவென்த்து செவென்த்து போனப்போ வந்து சிக்ஸ்த்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு செவென்த்து அதே ஸ்கூலில் படிக்கிறதுனால எனக்கு பெரிசா எதுவும் தெரிஞ்சிக்கலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாதான் போயிட்டுருந்தது அப்புறம் செவென்த்து லாஸ்ட்டில் வந்துட்டு வேறு ஸ்கூல் மாற்றிட்டேன் திருப்பி ரிட்டன் வந்துட்டு வேறு ஸ்கூல் எயித்தில் போனனால அந்த ஸ்கூல் உடைய அது வந்து சிபிஎஸ்சி அதோடைய இது வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறுபடியும் அந்த ஒன் இயர் வந்துட்டு அந்த இதுக்கு பிக்கப் பண்ணவே போயிடுச்சு எனக்கு இன்னும் சொல்லப் போனால் அதுக்கப்புறம் ஃபுல்லா பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் நையன்த்தில் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது ஃபோர்த்தாக நாலாவதா ஒரு ஸ்கூல் மாறினேன் அதுதான் நையன்த்து அதில் மாறினப்போ தான் கவர்ன்மென்ட் ஸ்கூல் தான் மாறினேன் அப்போது ஃபுல்லாக எனக்கு சிபிஎஸ்சி இந்தமாதிரி ஹையர் ஸ்கூலில் படித்து படித்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்தவொடன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ஸ்கூலுக்கு வந்தால் எல்லோரும் பார்த்து எழுதறதுக்கலாம் வந்துட்டு விடுவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு அவைலபுலாக இருக்கும் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவேனால் ஸ்கூலில் வந்து ரொம்ப நல்லா போகும் இங்கே வந்து இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல் மாதிரியே இருக்காது லேப்லேருந்து எல்லா ஃபெஸிலிட்டிஸும் வந்துட்டு ஸ்கூலில் கொடுப்பாங்க அதுக்குப்புறம் அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் விசிட்டே வந்தே வரமாட்டாங்க ஆனால் கவர்ன்மென்ட் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய விசிட்டெலாம் வரதினால ரொம்ப ப்ரிப்பராக அது இதுன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லப் போனால் நான் ப்ரைவேட்டோடு கவர்ன்மண்ட் ஸ்கூலில் தான் நல்லா படித்தேனே அதுவும் இல்லாமல் கட்டும் நல்ல செமையாக அடிப்பேன் எப்டின்னால் நையன்த்து வந்து படிச்சுட்டுருக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க டெஸ்ட்டெலாம் வைப்பாங்க டெஸ்ட்டு வைக்கும் போது புக்கு வந்து மேலே ஒரு டேபிள் கீழே ஒரு டேபிள் தான் அந்த டேபிள் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு கவர் ஆகிருக்குமா கீழே நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது ஃபுல்லாக புக்ஸை வச்சுட்டு எழுதிகிட்டே தான் இருப்பேன் பார்த்து பார்த்து எழுதுவோம் க்ளாஸே அப்படி எழுதுவோம் எங் க்ளாஸில் வந்து தேர்ட்டி மெம்பர்ஸு தேர்ட்டி பேரும் வந்துட்டு தேர்ட்டி பேருக்கும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒருத்தவங்க ஒருந்தவங்கலாம் கிடையாது அந்த க்ளாஸே ஃப்ரண்ட்ஷிப் தான் அப்போது வந்து ஒருத்தவங்க பார்த்து எழுதுனாலே இன்னொருத்தவங்க சொல்வது அப்படிலாம் எதுவும் கிடையாது படிச்சுட்டு வந்தால் படிச்சவங்க எழுதுவோம் இல்லைனா பார்த்து எழுதிக்கிட்டே இருப்போம் அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு லாஸ்ட் டெஸ்க்கில் உக்கார்ந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் வந்துட்டு லாஸ்ட்டு பெஞ்சஸ்லாம் இல்லை நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருந்துட்டு இவ்வளோ அரட்டை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருப்போம் நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு பேர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் மூணு பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்கில் உக்கார்ந்துட்டு ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு ரொம்ப விளையாண்டுக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படியே நையன்தும் போயிடுச்சு டென்த்தும் போயிடுச்சு டென்த்துலையும் ஓரளவுக்கு லைட்டாக ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருந்தாங்க டென்த்து ஸ்ட்ரிக்ட்டா தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கொரோனா பேட்ச்சிலேயே வந்துட்டு டென்த்து போனதினால டென்த்து லைஃப் வந்து பெரிசா என்ஜாய் பண்ண முடியிலை அது முடிஞ்சிடுச்சு திருப்பியும் லெவன்த்து வேறு சா ஹையர் செகண்டரி போகிறோம் இல்லையா அப்போது வந்துட்டு ஃபுல்லாக வேறு மேம்லேர்ந்து எல்லாமே வேறு அப்புறம் வந்து அது வந்து புதுசா நம்ப பழகணும் அப்போது வந்துட்டு ஹையர் செகண்டரி வந்துட்டு போனப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்துட்டு இருந்துச்சு அப்போது என்னென்னா நியூ